எனக்குப் பிடிச்ச இது தான் புல்லெட்டு தான் ராயல் என்ஃபீல்டு தான் இப்போதைக்கி என்கிட்ட ஓனா இருக்கிறது ஸ்கூட்டி ஸ்கூட்டி என்ன ஒரு முப்பத்தஞ்சு கிலோ மீட்ரு மைலேஜு கொடுக்கும் புல்லெட்டும் அதே ரேஞ்ச் தான் கொடுக்கும் என்ன எனக்கு புல்லெட் ரொம்பப் பிடிக்கும் புல்லெட்டு வந்து லாங் கொஞ்சம் வசதியாக இருக்கும் இப்போ நேக்குடு ஸ்போர்ட்னாலும் கொஞ்சம் கரெக்ட்டாக இருக்கும் அது சிட்டியில் ஓட்டுறது எல்லாத்துக்கும் கொஞ்சம் கெத்தாகவும் இருக்கும் இப்போ நான் வைச்சுருக்க வண்டி ஏதோ ஓகே ஓட்டிகிட்டு திரிகிறேன் ஊருக்குள்ளே ஃபேமிலிக்கு கொஞ்சம் யூஸாக இருக்குது மூட்டை கீட்டைலாம் வைச்சுக் கொண்டு போகிறத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது எனக்கு ரொம்பப் பிடிச்சதுனா ராயல் என்ஃபீல்டு மட்டும் தான் சேஃபும் ராயல் என்ஃபீல்டு கொண்டோபோய் விட்டோம்னா நம்மளுக்கு அடிபடாது வண்டி வெயிட்டுக்கு இழுத்துட்டுப் போகாது வேறு லாங் ரைடுக்கு ஃபாஸ்ட்டுக்கு ஆனால் நீங்கள் வைச்சுக்க முடியாது அது வந்து ஃபாஸ்ட்டானா போகாது இன்றைக்கி ஜிடி இந்த மாதிரி எடுத்திங்கனால் ஃபாஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் லாங் ரைடுக்கும் நல்லா இருக்கும் முதுகு வலிக்காது புல்லெட்லாம் ஓட்டினம்மா மிச்ச வண்டியெலாம் ஓட்டினா முதுகு வலிக்கும்